நான் சமைக்க தொடங்குவதற்கு முன் சமையலுக்குத் தேவையான அனைத்துப் பொருள்களையுமே எடுத்து ரெடியாக வைப்பேன் ஃபஸ்ட் கடுகு எண்ணெய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு மற்ற மசாலா தேவையான சாம்பார் பொடி சீரகம் அதெல்லாம் எடுத்து வச்சிடுவேன் ஃபஸ்ட் அடுத்து பருப்பு காய்கறி தேவையான அனைத்து காய்கறிகளையுமே எடுத்து ஒன்று ஒன்று கழுவிட்டு நல்லா சுத்தமாக கட் பண்ணி வச்சிருப்பேன் அதுக்கு அப்புறமேலுதான் சமைக்க தொடங்குவேன் சமையல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய வெரைட்டியாக சமைக்கணும் அப்படின்பேன் அதுக்கு ஏற்றமாரி காய்கறிகளையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேஃப்ல வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணும் அப்படின்னா காய்கறி நம்ம கட் பண்ணுறதுலையுமே நம்ம அதை வதக்குறதுலையுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் எண்ணெய் ஊற்றி வதக்குனோம் அப்படின்னா அது ஒரு வகையான டேஸ்ட் அது இல்லாமல் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு தண்ணி ஊற்றி சமைப்பாங்க எங்கள் அம்மாவெலாம் அப்படிதான் சமைப்பாங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சமைப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாமே ஆயில்லையே நல்ல டீப் ஃப்ரை பண்ணி சமைப்பேன் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கும்போதே ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளோடய வேலையும் வந்து என்னென்னா சீக்கிரமாக முடியும் அதுக்காகதான் சமையலுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க சமைக்கபோது ரொம்ப இண்ட்ரஸ்ட்டாக கவனமாக சமைக்கணும் ஏன்னா நம்ம கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணி சமைக்கிறோம் ஸோ ரொம்ப கவனமாக வந்து சமைக்கணும் சமைக்க தொடங்குவதற்கு முன்னாடி இந்த பொருள்கள் எல்லாம் தயாராக எடுத்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மெயினாக என்னென்னா உப்பு எடுத்து வைக்கணும் ஒரு சில பேர் நல்லா குக் பண்ணிடுவாங்க உப்பு போட மறந்திருவாங்க ஒரு சில பேர் அதிகமான மசாலா போட்டிருவாங்க ஸோ எடுத்து வைக்கும் போது அப்படியே பெரிய பெரிய பாக்ஸாக எடுத்து வைக்கக்கூடாது நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒரு பத்து கத்திரிக்காய் போட்டு இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமான ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அப்படின்னு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சிடணும் நான் அப்படிதான் எடுத்து வச்சுப்பேன் அப்படி எடுத்து வச்சிக்கிட்டால்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கும்போது நமக்கு டக்கு டக்குன்னு எடுத்துப்போட்டு சமைக்கவும் நல்லாயிருக்கும் அதனால் எப்பொழுதுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் எடுத்து வைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனாலதான் எப்பொழுதுமே அம்மா சொல்லுவாங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருளை வந்து எடுத்து வை அப்போதான் வந்து சமைக்க முடியும் அப்போதான் டைம் சேவ் ஆகும் அதனால் சமையல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக சமைப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சமைக்கக்கூடாது எல்லாமே சந்தோசமாக ஈஸியாக சமைக்கணும்